பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறம் போதுங்க எனக்கு எல்லா பாடமும் சொல்லி கொடுத்தாலுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துங்க வரலாறுங்க ஏன்னால் அந்தக் காலத்தில் இருந்துங்க எப்படி இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க நம் முன்னோர்கள் பற்றியுங்க நம் முன்னோர்கள் நம் நாட்டை ஆண்டவர் மன்னர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கிறோங்க அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வங்க இருக்கறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் வந்து வரலாறுங்க எத்தனையோ அறிவியல் பாடமெல்லாம் இருந்தாலும் இந்த வரலாறு பாடத்தை வந்து ஒரு தனித்துவம் தானுங்க ஏன்னால் கேட்கக்கூடிய கதைகளும் சரி மன்னருடைய வாழ்க்கை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரக் கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு அப்படிங்கிற ஒரு பாடங்க அதனால எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப பிடித்து அந்த ரசித்து படித்த ஒரு பாடம் வந்து பார்த்தீங்கன்னாங்க வரலாறு பாடங்க அந்த வரலாற்றில் தாங்க நிறைய தெரிஞ்சுக்க முடியும் முன்னோர்களை பற்றியும் சரி நம்ம நாட்டை பற்றியும் சரி சரிங்களா அதனால் எனக்கு பிடிச்ச அந்த பாடம் வந்து வரலாறு பாடங்க